ஊபர் ஆட்டோங்களா நாங்கள் வந்துட்டு நேற்று வந்து இது புக் பண்ணியிருந்தோம் ஈரோடு போகிறதுக்காக கேப் புக் பண்ணியிருந்தோம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு போகமுடியலை எங்களுக்கு வந்து ஒரு வேற இடத்துக்கு போகிறவேண்டிய வேலை வந்துருச்சு ஸோ அதுக்காக அந்த அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தௌசண்ட் ரூப்பீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் அந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு திரும்ப கொடுத்துருவீங்களா ஓ ஓகே ஓகே அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எனக்கு திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுங்க எப்போ சென்ட் பண்ணுவிங்கள் ஓ இன்றைக்கே சென்ட் பண்ணிடுறீங்களா ஓ சரிங்க இப்போவே சென்ட் பண்ணிடுங்க எனக்கு வந்துட்டு தேவைப்படுது நான் வந்துட்டு இன்னொரு டைம் போகிறப்போ உங்களை நான் புக் பண்ணிக்கிறேங்க ஓகேங்க ஆ தேங்க்யூ